நான் ஒரு டைம் வந்து தாஜ்மஹால் வந்து டூர் நாங்கள் போயிருந்தோம் ட்ரிப் போயிருந்தோம் அப்போ அங்கே போய்விட்டு நிறைய ஃபாரினர்ஸும் வந்து அந்த தாஜ்மஹாலை வந்து விசிட் பண்ண வந்திருந்தாங்க அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்ருந்தேன் அப்போ அவர் வந்து இந்த மாதிரி வந்து தாஜ்மஹால் வந்து உங்களுக்கு பிடிச்சுருக்கா அப்படின்லாம் நான் சொல்லி கேட்டுகிட்ருந்தேன் அவர் வந்து ஃப்ரான்ஸு அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப அந்த பில்டிங்கெலாம் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி நல்லா சொன்னார் அந்த தாஜ்மஹாலை பற்றி அதுக்கப்புறம் வந்து நான் போகாத இந்தியாவில் போகாத பிளேசஸெலாம் கூட அவர் போனதையெல்லாம் நிறைய நல்லா சொன்னார் என்னடா நாம்கூட இன்னும் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு போலையே இவர் வந்து வெளியூர் வெளிநாட்டுலேருந்து வந்து நம்பளை வந்து இப்படி ஒரு இன்ஸ்பையர் ஆகிற மாதிரி நம்ப நாட்டில் இருக்கிற ப்ளேஸெல்லாம் சொல்கிறாரே அப்படினு எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து போகணுன்னு நான் வந்து நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ப நிறைய நம்ப கல்ச்சர்ஸை பற்றி எல்லாமே நிறைய சொன்னார் அப்போதான் வந்து எனக்கே வந்து சில விஷயங்களை நா அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன் என்ன நமக்கே தெரியாததுலாம் நான் வந்து அவங்க நமக்கு சொல்றாங்களே அப்படின்ட்டு அப்புறம் நானும் வந்து எங்கள் நம்ப ஊரில் எங்கள் ஊரில் இருக்கிற பிளேசஸும் வந்து அவருக்கு சொன்னேன் இந்தமாதிரி எங்கள் ஊர்லையும் வந்து கோபியில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாட்டர்ஃபால்ஸ்ஸு டேம்மு இந்தமாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் வா வந்து ஒரு ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் கொடிவேரி டேம் வந்து ந கொடிவேரி வாட்டர்ஃபால்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பவானி சாகர் டேமும் வந்து நல்லாயிருக்கும் அப்புறோம் இங்கே பக்கத்திலயே வந்து பண்ணாரி அம்மன் கோயில் இருக்குது நீங்கள் அங்கே வந்தீங்கன்னால் அது வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது டைகர் ரிஸர்வ்டு ஃபாரஸ்ட்டு அதனாலே அங்கே அனிமல்ஸும் ஒயில்டு அனிமல்ஸும் அங்கே நிறைய இருக்கும் அப்பப்போ யானை இந்தமாதிரிலாம் அனிமல்ஸும் வந்து போகுன்னு சொன்னோன்னையும் அவர் ரொம்ப இன்ஸ்பையராக அதை கேட்டுகிட்டு ஓகே ஒரு நாள் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்கிட்ட